சார் நாங்க கேப் புக் பண்ணி இருக்கோம் ரெடியாக நிற்கிறோம் வெயிட் பண்ணி எப்போ சார் வருவீங்கள் வந்துவிட்டிங்களா எந்த இடத்துல இருக்கீங்க அஞ்சாவது அவனியூலேயா ஆ சார் அப்படியே அந்த போஸ்ட்டு கம்பத்தை பாத்து வந்துடுங்க சார் டொன்ட்டி ஃபோர்த்துக்கு வந்துடுங்க சார் உங்களுக்காக தான் சார் வெயிட்டிங் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சார் ஆ சார் ஆ அப்படியே பதினஞ்சில வந்து கட் பண்ணிங்கனா அப்படியே பத்தொம்போது வரும் சார் அந்த பத்தொம்போதுக்குள்ளே வந்திங்கனா இருபத்தி ரெண்டில் வரும் சார் அதே இருபத்து ரெண்டில் வந்துவிட்டு அப்படியே கேட்டிங்கனா சொல்வாங்க சார் யாரை கேட்டாலும் சார் கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் வாங்க சார் எவ்வளோ நேரத்துல சார் வருவீங்க இன்னும் பத்து நிமிஷத்துல வருவிங்களா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார் வெளியில் கெளம்பணும் அர்ஜென்ட்டாக நாங்கள் புக் பண்ணி அரை ஹவரு ஆகுது இதோ வந்துவிட்டேன் வந்துவிட்டேன் சொல்லிகிட்டே இருக்கீங்க இன்னும் வரவே இல்லைன்றீங்களே சார் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து வாங்க சார் எங்களுக்கு டைம் ஆகுது வெளியில் கெளம்பணும் ஒரு ஃபங்ஷனுக்கு போகிறோம் ஃபங்ஷனே முடிஞ்சிடும் போல சார் நீங்கள் வரதுக்குள்ளே கேபு ஒரு அர்ஜென்ட்டுக்கு தானே சார் புக் பண்ணுறோம் ஆர்ட்னரியாக இருந்தால் நாங்கள் வண்டி டூ வீலர்லேயே போக மாட்டோமா சார் எதுக்கு கேப் புக் பண்ணிகிட்ருக்கோம் அர்ஜென்ட்டாக போகணும் அது நிறைய பேர் ஒரு நாலு பேர் போகணுன்றதுக்காக தானே உங்களுக்கு கேப் புக் பண்ணியிருக்கோம் பார்த்து வாங்க சார் எங்கே பத்தாவது அவனியூவில் இருக்கீங்களா ஆ பார்த்து அப்படியே வாங்க சார் அங்கே யாருனா கேளுங்கள் சார் தெரில உங்களுக்கு போஸ்ட்டு கம்பத்தில் போட்டிருப்பாங்க சார் ரூட்டு அந்த ஏரோ மார்க் பார்த்து வாங்க சார் அப்படி உங்களுக்கு தெரிலனா பக்கத்தில் யாரையாச்சும் கேளுங்கள் சார் எத்தனாவுது அவனியூவுக்கு போகணும் வழி சொல்லுங்கன்னு கொஞ்சம் கேளுங்கள் சார் அப்பயே வந்துவிட்டேன் வந்துவிட்டேனு இன்னுமா அங்கேயே இருக்கீங்க சார் நீங்கள் இன்னும் இங்கே வரவே இன்னும் அரை ஹவர் ஆகும் போலே இருக்கே பார்த்து வாங்க சார் கொஞ்சம் சீக்கிரம்